எங்கள் வீட்டுக்கார் நினைவு நாள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரர் இல்லைங்க அவர் இறந்தனா அவருக்கு நினைவு நாளுக்கு நான் பத்து பேத்துக்கு பக்கம் அன்னதானம் கொடுப்பேன் அதனால பிள்ளைங்களையெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களையும் கூப்பிடுவேங்க கூப்பிட்டு சாப்பாடு செய்யணும் ஒரு வடை பாயசத்தோட வடை பாயாசத்தோட தாங்க சாப்பாடு செய்வோம் செய்தாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க செத்த வந்து நமக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்க சிலிண்டரு குக்கர்லாம் நமக்கு ரெடி ஆகாதுங்க பெரிய தவளைய வச்சு வெறகு வெறகு அடுப்பிலையே சாப்பாடு செய்வோங்க இந்த குக்கர்லல்லாம் நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகாதுங்க இதுனால் ரெண்டு வெறகு போட்டால் விடு விடுனு விறு விறுனு வேலை ஆயிடுங்க அப்புறம் கிரைண்டர்ல மாவுலாம் வாங்கி நாங்கள் போண்டா இதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க உளுந்தை வாங்கி ஊற வச்சு வடை பாயாசத்தோட செய்து சாப்பாடு அவத்த இருக்கிற பத்து பேத்த இல வாங்கி ஒரு பொரியல் பருப்பு ரசம் பொரியல் எல்லாம் வச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்கள சாப்பாடு போட்டால் எங்களுக்கு ஒரு மனத்திருப்தியாக வருதுங்க அதனால வருஷத்துக்கு என்னோடைய ஒரு என்னால் முடிஞ்சத செய்து அவத்த இருக்கிறவங்களை ஒரு நாலு பேத்த கூப்பிட்டு என்னால் என்னோட தகுதிக்கு தகுந்தது செய்வேங்க ரொம்பலாம் நான் ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் எல்லாம் எதுவும் இல்லைங்க அவங்கள செத்த கூ கூட ஹெல்ப் பண்ண ஒரு காய் வெங்காயம் தக்கா அரிகிறதுக்கு கூப்பிட்டோம்னா வருவாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க சீக்கிரமாக கரெக்டாக பன்னெண்டு மணி பன்னென்ரைக்குலாம் ஒரு சந்திமேரி பூஜை போட்டு விரதம் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள சாப்பாடு மத்தியானம் நம்ம வீட்டில அன்னதானம் கொடுத்துருவோம் என்னால் முடிஞ்சது அவ்வளோ தானுங்க அதுக்கு மேலே அவ்வளோ தானுங்க இதுவும் நான் வேலை செய்கிறவ கூலி வேலை செஞ்சாலும் என்னோடைய திருப்திக்கு அதை செய்வேங்க